வணக்கம் மேடம் நான் ஸ்டார் லைஃப் இன்சூரன்ஸ்லேருந்து கால் பண்ணுறேன் ம் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் போடுறதா சொல்லி இருந்தீங்க நம்ம அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிடுவோமா அதை பற்றின எதாவது டீடியல்ஸ் வேணுமா உங்களுக்கு கொண்டுகிட்டு வந்துவிட்டேன் உங்களுக்கு அதோட கவரேஜி க்ளைம்ஸ் பற்றி எல்லாம் நல்ல எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா அது ஏதுவும் டவுட் இருக்கா இது வந்து நீங்கள் அஞ்சு வருஷம் அஞ்சு வர்ஷ காலம் வந்துவிட்டு நீங்கள் இதை கட்ட வேண்டியது இருக்கும் மேம் நீங்கள் அஞ்சு லட்சம் வரைக்கும் இதில் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸு நீங்கள் கட் நீங்கள் அஞ்சு வருஷம் ஆனால் கம்ப்ளீட்டாக கட்டி முடிக்கிறீங்க அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுறேன் என்ன மேம் ஆ லோன் மாதிரி தான் மேம் இது நீங்கள் வந்து மூணு தவணையாக கட்டிக்கலாம் இல்லை ஒரே தவணையாக கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் இப்போ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முப்பதாயிரரூவா கட்டுற மாதிரி இருக்கும் மேம் அஞ்சு வருஷம் கட்டணும் அஞ்சு லட்சரூவா வரைக்கும் க்ளைம் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு எதனா மெடிக்கல் எமெர்ஜென்சி இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் முதல்ல அதை க்ளைம் பண்ணிக்கலாம் மேம் அது வந்து அதுக்கு வந்து இங்கே நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ண முடியாது மேம் நீங்கள் இப்போ அஞ்சு வருஷம் கட்டி முடிக்கிறீங்க அப்படி லைஃப் இப்போ இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் அஞ்சு வருஷம் மாதம் முப்பதாயிரரூவா கட்டுறீங்க நீங்கள் அஞ்சு லட்சரூவா கவர் இன்சூரன்ஸ் இருந்தால் அஞ்சு லட்சரூவா கவர் ஆகுது ஆனால் நீங்கள் மாதம் முப்பதாயிரம்ங்கையில் அஞ்சு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வெறும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரருவா தான் கட்டி இருப்பீங்க அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா நீங்கள் பத்து வருஷம் கழிச்சி இந்தமாதிரி நான் இன்சூரன்ஸ் கட்டி இருக்கேன் அதாவது வட்டியெல்லாம் சேர்த்து பத்து வருஷம் கழிச்சி நான் இன்சூரன்ஸ் கட்டி இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அஞ்சு லட்சத்தை மொத்தமாகவே க்ளைம் பண்ணிக்கலாம் மேம் ஒரே இதுவாக ஆனால் பத்து வருஷம் ஆகும் மேம் நீங்கள் அதை க்ளைம் பண்ணுறதுக்கு ஃபைவ் இயர்ஸ் கட்ட அதற்கப்பறம் இன்னொரு அஞ்சு வருஷம் ஆகும் அஞ்சு வருஷம் நாலு அஞ்சு வருஷம் கழிச்சி நீங்கள் ஆனால் அஞ்சு லட்சமாக வாங்கிக்கலாம் நீங்கள் கட்டுறது என்னமோ ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் தான் நீங்கள் வாங்கையில் அஞ்சு லட்சரூவா வாங்கிக்கலாம் இல்லை இதற்கெடையில அந்த அஞ்சு லட்சம் க அந்த அஞ்சு வருஷம் கட்டுறதுக்கு இடையில உங்களுக்கு அந்த அஞ்சு லட்சரூவா தேவைப்பட்டுச்சி அப்படின்னா நீங்கள் வந்து க்ளைம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் முன்னாடியே வாங்கிக்கலாம் அதே பத்து வருஷம் கழிச்சி நீங்கள் கட்டின பணத்தை மட்டும் வாங்கிக்க முடியும் எக்ஸ்ட்ரா எல்லாம் வாங்க முடியாது மேம் அதே பத்து வருஷம் கழிச்சி நீங்கள் கட்டின பணத்தை வாங்கிக்கலாம் ஏன்னா நீங்க முழுசா கட்டல அதனால் நீங்கள் உங்கள் நாமினி வந்து ரெண்டு பேர் சேர்க்கலாம் மேம் ரெண்டு பேர் சேர்க்கலாம் ஆனால் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணுறது வந்து அவங்க பேரில் க்ளைம் பண்ண முடியாது உங்கள் பேரில் தான் க்ளைம் பண்ண முடியும் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா காசு வாங்குறதுக்கு வேணா உங்க நாமினியாக வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கான காசு வந்து நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா தான் தேவைன்னா தான் கொடுக்க முடியும் உங்கள் பசங்களுக்கு இல்லை உங்கள் நீங்கள் நாமினியாக போடுறவங்களுக்கு தேவை அவங்களுக்கான மெடிக்கல் செலவுக்கு தேவை அப்படின்னா கிடைக்காது உங்களோட மெடிக்கல் செலவுக்கு மட்டுமே தான் கிடைக்கும் இல்லை இல்லை இது இல்லை மேடம் நீங்கள் ப்ரேக் எடுக்க முடியாது எடுத்து அப்படி கட்ட முடியாது கட்டுனா ரெகுலராக கட்டுணும் ப்ரேக் எடுத்து கட்னீங்கன்னா நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் புதுசாக தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது கட்டினியூ ஆகாது மேடம் இது மேடம் கண்டிப்பாக கண்டிப்பாக இன்சூரன்ஸ் போடுங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் நம்பி போடலாம் மேம் நன்றி மேம்